இப்போது வர ஃபோட்டோஸெலாம் காட்டிலும் இப்போது முன் முன்காலத்தில் வந்த ஃபோட்டோஸெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புகைப்படத்தை எடுத்து அதில் ஹார்ட் காப்பின்னு போட்டு தருவாங்க அதில் வந்து நல்ல கிளியராகவும் இருக்கும் இந்த மிஷின் வந்து ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ எடுக்கிற இயந்திரம் வந்து ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும் போது நல்ல சூடாக வந்திருக்கும் அதில் ஆனால் அதில் பிரிண்ட்டு பிரிண்ட்டு போட்டிருப்பாங்க அந்த அந்த பிரிண்ட்டு வந்து ரொம்ப நல்லா இப்போ வர ஹெச்டி குவாலிட்டியை விட ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பட் இருந்தாலும் இப்போது வர இந்த புகைப்படத்துலெலாம் காட்டிலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் வந்து இப்போ டிஜிட்டல் வந்து இப்போ இப்போ வந்தது அந்த காலத்தில் வந்து ஹார்ட் காப்பின்னு ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நல்லா நல்ல நல்ல குவாலிட்டியில் கலரு எடிட்யெலாம் பண்ணி தரும் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க பட் இருந்தாலும் இப்போது வர டிஜிட்டல் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனே வைச்சு நல்லா ஃபோட்டோ எடுத்து அதில் வர நல்ல எடிட்யெலாம் பண்ணி சில பேர் அதையெல்லாம் பகிர்ந்து நிறையா நிறையா வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இப்போது அதை ஃபோனை காட்டிலும் அந்த ஹார்ட் காப்பி ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப நல்லது பழமையான புகைப்படம் இதில் சிறந்த ஒன்று அது இப்போ காட்டுகிற டிஜிட்டலில் வர புகைப்படம் எல்லா ஃபோனில் எடுத்து அதெலாம் பண்ணி அதெலாம் விட அது போனது நல்லாயிருக்கும் ஏன்னே ஏன்னெனு பார்த்துட்டீங்கன்னா எங்கள் அம்மாவோட கல்யாணத்தில் எல்லாம் அந்த ஃபோட்டோ தான் எடுத்திருக்காங்க அதையெல்லாம் இப்போ வந்து எடுத்து அந்த ஹார்ட் காப்பியெலாம் கழுவி ஃபோட்டோ வந்து கழுவுவாங்க கழுவி எடுத்து பார்த்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபோட்டோஸெலாம் எடுத்து அதை கழுவி அதை பிரிண்டு பண்ணி அது அந்த மாதிரில்லாம் வேலையெல்லாம் அந்த போன போன காலத்தில் எல்லாம் இருந்து இருந்துச்சு பழைய காலத்தில் இப்போது வர ஃபோட்டோஸெலாம் நம்ம மொபைலில் எடுத்து அப்படியே வச்சுக்கிறோம் பட் இருந்தால் அந்த போன காலத்தில் அந்த கேமராவை எல்லாம் பார்த்துட்டோம்னா அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஹார்ட் காப்பின்னு ஒரு இதில் போட்டு அதை நம்ம அதை கழுவி அதெலாம் ரொம்ப நாள் எடுக்கும் பட்டு அப்போ இருக்கிற ஃபோட்டோ தான் ரொம்ப நல்லது ஏன்னெனு பார்த்துட்டீங்கன்னா நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அம்மாலெலாம் அதெல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காங்க என்னை அதை வந்து நான் இப்போ எல்லாம் பார்த்துருக்கேன் நிறையா தாட்டி பார்த்துருக்கேன் அப்போது வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லி இருக்கிறாங்க இது வந்து பழைய காலத்து ஃபோட்டோ இதெலாம் இப்போ எங்கேயும் கிடைக்காது இப்பெல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை அந்த அந்த கேமராலெலாம் இப்போ கிடையாது எங்கே இருக்குதுன்னே தெரியாது இருக்காது கடையிலெலாம் இருக்காது இப்போது வந்து எல்லா மொபைல் ஃபோனு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் இந்த உருவத்தமானது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பேட்ரி நிற்கிறது அதெல்லாம் பிரச்சினையே இல்லை அந்த கேமரா வந்து நமக்கு ஒரு கைப்பிடியாட்டம் கொடுத்துருப்பாங்க அதை சுற்றினோம்னா அது ஒரு ஃபோட்டோ எடுக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கேமராவில் அந்த கால கட்டத்தில் இருந்திருக்குது ஆனால் இப்போது நம்ம இருக்கிற கால கட்டத்துலெலாம் ஃபோனை வைச்சு நம்ம அமுத்துனோம்னால் அது கேமரா விழுந்துருது அதெல்லாம் விட போனா காலத்தில் இருக்கிற கேமரா தான் ரொம்ப பெஸ்ட்டானது அதையே தான் இப்போ நம்ம எங்கள் கல்யாணத்து எங்கள் அம்மா கல்யாணத்தில் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அதில் தான் ஃபுல்லாக எடுத்து இருக்காங்க அதில் வந்து இருக்கிற ஃபோட்டோஸெலாம் இப்போ கூட நல்ல தெளிவாக தெரிகிறது என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சி பட் இருந்தாலும் அதை எடுத்து பார்த்தா அது கரெக்டாக தான் இருக்குது அந்த காலத்தில் அந்த அப்படி ஒரு ஃபோட்டோ அதில் எடுத்திருக்காங்க பார்த்துட்டீங்கன்னா பழைய பழைய ஃபோட்டோவாக இருந்தாலும் அது இந்நாள் இந்நாள் வரைக்கும் அது நல்லா தெளிவாக இருக்குது அதுதான் அதுதான் அந்த காலத்தோட ஃபோட்டோவோட இது அது நல்ல நல்லது நம்ம இப்போ எடுக்கிற ஃபோட்டோஸெலாம் நம்ம மொபைல் ஃபோனிலே எடுத்துவிட்டு அதை டெ வேணுன்னால் வைச்சுக்கலாம் வேணான்னால் டெலிட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த காலத்துலெலாம் அப்படி கிடையாது ஹார்ட் காப்பிங்கிறது என்னது நம்ம எடுத்து ஒருதாட்டி எடுத்துவிட்டோம்னா அது அவ்வளோதான் நம்ம கூட தான் இருக்கும் அது சாகிற வரைக்கும் நம்ம இதில் தான் இருக்கும் டெலிட்டும் பண்ண முடியாது எடுத்துவிட்டோம்னா அது வேஸ்ட்டு தான் ஒன்று நல்ல எடுக்கணும் இல்லை நல்லா எடுக்கக்கூடாது அந்த மாதிரி இப்போது அது இதனால் தான் அந்த பழைய காலத்து இதில்தான் நம்ம ரொம்ப நல்ல நல்ல ஃப்யூச்சர்ஸெலாம் இருக்குது இருந்தாலும் அந்த காலத்தை தான் ரொம்ப பிடிக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பழைய காலத்து புகைப்படம் தான் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான்